தமிழ் மொழி பண்டைய காலத்து மொழி பழமையான மொழி தொன்மையான மொழி தமிழ்மொழியில் தஞ்சாவூர் மாமல்லபுரம் இதுபோன்ற நிறை இது மாதிரி நிறைய கோவில்கள் கல்லு தமிழ்மொழியோடய எழுத்துக்கள வந்து கல்வெட்டுக்களாக பதிக்கப்பட்டுக்குறாங்க இவ்வாறு இ இந்த மாதிரி பண்டைய காலத்திலருந்து கலாச்சாரங்கள் இன்றைய தலைமுறைகள் வந்து தலைமுறைக்கு வந்து தெரியுற மாதிரி தமிழ் மொழியில் வந்து பதிக்கப்பட்டுருக்குறாங்க இது பெரு பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இளைஞர்களுக்கு